எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த மீன் வந்து கடம்பா அப்படின்னு ஒரு மீனும் குட்டி சுறான்னு ஒரு மீன் இது ரெண்டுமே வந்து இங்கே கிடைக்கிறதில்ல வில்லேஜ் பக் கிடைக்கிறதில்ல சென்னையில் தான் கிடைக்கிது கடல் பக்கத்தில் பக்கத்தில் கிடைக்கிது அந்த மீன் ரொம்ப பிடிக்கும் சுறா இந்த குட்டி சுறாலாம் வந்து முள்ளே இருக்காது குழந்தைங்களுக்கு கூட வந்து அதை நம்ப உதுச்சு கொடுக்கலாம் அப்டேயே சுடு தண்ணியில் வந்து போட்டோம்னால் தோல் அப்டேயே எல்லாம் எடுத்துக்கும் நம்ம உருளக்கிழங்க அப்டேயே உதிரு பண்ணுற மாதிரி அந்த மீனை உதிர்ச்சோம்னா அப்டேயே முள் இல்லாமல் இருக்கும் நம்ம முட்டை பொரியல் பண்ணுற மாதிரி பொரிச்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அதில் கட்லட் பண்ணலாம் நல்லாயிருக்கும் எனக்கு பிடிச்சதுன்னு பார்த்தா கடம்பாவும் குட்டி சுறா மீனும் பிடிக்கும்